தமிழ்நாட்டில் வந்து கலாச்சாரம் மிக்க விளையாட்டுன்னா கபடி அப்புறோம் ஜல்லிக்கட்டுலாம் நடத்துவாங்க ஜல்லிக்கட்டு வந்து தேனி மதுரை வாடிவாசல் அதுப்போல் ஊரில் நடத்துவாங்க அந்தமாரி எடுத்துலலாம் போனீங்கன்னா மாடு அதுப்போல் மாடுப்பிடி வீரர்கள்லாம் க்ரூப் க்ரூப்பா இருப்பாங்க டீஷர்ட்லாம் போட்டுட்டு அழகாக இருப்பாங்க ஒ மாடுலாம் அழகாக ஜோடித்து வச்சிருப்பாங்க அங்கே வந்து லட்சக்கணக்கான மக்கள்லாம் வந்து பார்ப்பாங்க கேமரா அதுப்போல் எல்லாத்தையும் எல்லாம் நியூஸ் சேனல்லேயும் அதைப் பற்றிதான் பேசுவாங்க அங்கே வந்து அதுக்குன்னு ஒரு தனி சிறப்புனா வந்து வாடிவாசல் தான் வாடிவாசல் தான் நிறைய காளைகள் வந்து அடைப்பாங்க வீரர்கள் நிறைய காளைகள் காளைகள்லாம் வரும் அதுக்கு அடுத்து பொங்கல் பொங்கல் செலப்ரேஷன் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடத்துவாங்க நல்லா எல்லா ஊருக்கள்லேயும் எல்லா இந்து கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் எல்லாம் கொண்டாடுவாங்க பொங்கல் செலிப்ரேஷன் அது மாரிதான் பண்டிகையெல்லாம் வந்து மாடை வச்சு கொண்டாடுவாங்க மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் கரும்பொங்கல்லாம் இருக்கும் அதுப்போல் இடத்துலருந்து கொண்டாடுவாங்க இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து கொண்டாடுவாங்க அதேமாரி உறியடி சிலம்பாட்டம் அதேப்போலலாம் வந்து இந்த காரைக்குடி சைடு இந்த சிலம்பாட்டல்லாம் சொல்லித்தருவங்க அ அதுக்கு அடுத்து வந்து தமிழ்நாட்டில் வந்து என்னா பெனிஃபிட்னா இந்த வாடிவாசல் பற்றிதான் அதிகமாக இது பண்ணுவாங்க அவுங்க வந்து காளைப் பிடிக்கும் வீரர்களுக்கு வந்து லட்சக்கணக்கான மதிப்பான அமௌண்ட்லாம் தருவாங்க கார்லாம் ப்ரைஸ் பண்ணுவாங்க